ஹலோ மேம் மேம் நாங்க மாத்தாரஜி ஜுவல்லரிலேருந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் மேம் என்ன வேணும் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் கண்டிப்பாக பார்க்கலாம் மேடம் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ட்ரெண்ட்டாக வந்து நிறையா ஸ்டோன் வச்ச மாடலில் நிறையா வந்துருக்குது ப்ளஸ் ரோல்ஸ் கோல்டு மிக்ஸ் ஆகி வந்துருக்குது இப்போது இருக்கற பசங்களாம் அந்த மாதிரி தான் போடுறாங்க முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப திக்காலாம் இருக்காது ரொம்ப மெலிசாக அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் மேடம் ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பார்க்கலாம் மேடம் ஆ ஓகே மேடம் ஆ நீங்கள் இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் மேடம் யா அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டு தான் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து சவன்ட்டி டூ பைசா வருது ஸோ அதோடய கிராம் கணக்கு போட்டுவிட்டு அது எத்தனை கிராம் இருக்கோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் பண்ணிடுவோம் மேம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபரும் போகும் நீங்கள் வந்து ஒன் கேஜிக்கு மேல் நீங்கள் எதனா வாங்குகிறீங்க அப்படின்னா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சில பொருள் யா மேம் கண்டிப்பாக காட்டுறோம் மேடம் நீங்கள் வந்து உங்களோடய வாட்ஸப் நம்பர் கொடுங்க நாங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே டிசைன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க்கிலாம் மேடம் நீங்கள் பார்க்குற டிசைன்க்கு தகுந்த ப்ரைஸையும் நாங்கள் கொடுத்தட்றோம் நீங்கள் ஜிபே ஃபோன்பே எது வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லாமே அக்சப்ட்டபுள் தான் ஆ சரி ஓகே மேடம் இப்போ உங்களுக்கு இமேஜஸ் அனுப்பவா கால் மாதிரி கனெக்ட் பண்ணி ஆ ஓகே தேங்க்யூ மேடம்